ஹலோ சார் ஹெச்சுசெல் கம்பெனியிலிருந்து பேசுகிறேங்க சார் எனக்கு வந்து லோன் வேணுங்க சார் ஆமாங்க சார் ஹெச்செல் கம்பெனி

எது சார் எனக்கு வந்து பத்து லட்சம் ரூபா லோன் வேணுங்க சார் அஞ்சு வருஷமா வொர்க் பண்ணியிருக்கேன் சார்

இந்தியன் பேங்க்கு தான் சார் அக்கெளண்ட்டில் தான் போடுகிறாங்க ஆமாங்க சார் அதுக்கு வந்து என்னென்ன வேணும் சார் லோன் வாங்குகிறது சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வேறெத் வேறு ஏதாவது இருக்குதா சார் அவ்வளோ தானா சார்

சரிங்க சார் சரி சரி ஓகே தேங்க் யூ சார்